தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி அதாவது தொடக்க காலாம்குறது எப்படின்னா ஆறு தொன்மை வாய்ந்த மொழிகளில் ஒன்று அது செம்மொழி என்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு மொழி அப்பேர்ப்பட்ட தமிழ் மொழி இப்போ எப்படி இருக்குதுன்னா பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு ஏன் எதனாலங்கிறத பார்ப்போம் ஆனால் தமிழ் மொழியோடய சிறப்பு அது மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி பல இலக்கியங்கள் பல இலக்கணங்கள் அதற்கென்று தனி எண்கள் என்று சில பல சிறப்புகளை வாய்ந்ததாக இருக்கிறது அதில் பல எழுத்தாளர்களும் இருக்காங்க திருவள்ளுவர் அவ்வையார் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினாரு பல நல்ல விஷயங்கள் அதில் இல்லாத நல்ல விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவ்வையார் ஆத்திச்சூடி கம்பர் கம்பராமாயணம் பல இலக்கியங்கள் இலக்கணங்கள் உள்ள ஒரே மொழி நம்ம தாய்மொழி தாய்மொழியோடய இன்னொரு சிறப்பு என்னன்னால் தமிழோடு சிறப்பு அதுக்குன்னு தமிழில் தனியாக எண்கள் இருக்குது வேறு எந்த மொழிக்குமே எண்களுங்கிறது தனியாக இல்லை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அப்படி அதில் கணக்குலேயே மிக குறைந்தான டிவைட் பண்ணுற ஒரு விஷயம் தமிழில்தான் அதிகமாயிருக்கு வேறு எந்த மொழிலையும் அப்படி கிடையாது தமிழ் மொழியோடய சிறப்பு அப்பேர்பட்ட ஒரு சிறப்பு அது ஆட்சி செய்த முதல்ல தமிழ்ல ஆட்சி செய்த பல ஆண்டு முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள்னு மூணு பேர் இருந்தாங்க அதில் பாண்டியர்கள் தமிழுக்கு மதுரையில் சங்கம் வச்சு வளத்தாங்க அந்த சங்கத்தில் பல அறிஞர்களும் பல தமிழ் சிறப்பு வாய்ந்த மொழி பேச்சா பேச்சாளர்களும் இருந்தாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரே இனம் பாண்டியர்கள் தான் அப்பேர்ப்பட்ட தமிழ் அடுத்தடுத்த ஜ இது வரும்போது போர் காலம் வரும்போது அரசர்கள் மாற்றான மாறினாங்க நாயக்கர்கள் சுல்தான்கள் அப்பேர்ப்பட்ட காலம் மாற்றத்தால் அதில் சமஸ்கிருதம் சில முஸ்லிம்கள் உள்ளே வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே சமஸ்கிருதம் உள்ளே வந்ததினால பல பேரில் இப்போது உள்ள பல பேரில் ஷ் ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அது சமஸ்கிருதத்தை சேர்ந்தது தூய தமிழில் இப்போ எல்லாம் நம்ம பேரே பார்க்க முடியறதில்ல அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் வந்தாங்க ஆட்சி பண்ணிணாங்க அவங்க மொழியை திணிச்சாங்க இப்போ பல பேர் தூய தமிழில் பேசுறதே இல்ல அப்போது உள்ள பழைய தூய இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசின தூயத்தமிழ் படிப்படியாக மாற்றம் அடைந்தது இப்போ உள்ளவர்களுக்கு தூய தமிழ்னால் என்னனு தெரியாது சில வார்த்தைக்கு அர்த்தங்களும் புரியாது அகராதியை பார்த்தா மட்டும் தான் தமிழில் இவ்வளோ வார்த்தை இருக்குது இதெல்லாம் தூய தமிழ் அப்படின்னு வியக்கறளவுக்கான தமிழ் வார்த்தைகளும் அழகான சொற்களும் இருக்குது பட் ஆனால் அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை அதுதான் உண்மை இங்கே தமிழில் இப்போ பேசறவங்க தங்கிலீஷ் தமிழையும் இங்கிலீஷையும் ஒரு மாதிரியா குழப்பி அப்படி இப்படின்னு பேசுறாங்க ஏன் நமக்கு தெரிஞ்ச தமிழை கூட பேசுறதுக்கு இப்போ சில பேர் வெட்கப்பட்றாங்க நம்ம பஸ்ஸை கூட பேருந்துனு சொல்றதில்லை பஸ்ஸில் ஏறி ஒரு டிக்கெட் பயணச்சீட்டுனு கேட்கறதில்ல டீ குடிக்க போனால் தேநீர் தாங்க குழம்பிநீர் தாங்க அப்படின்னு கேட்கறதில்ல டீ காஃபி அப்படி தான் கேட்கிறோம் ஏன் அது ஒரு அவமான குறைவாக மாறிடுச்சு இப்போ தமிழ்கிற ஒரு வார்த்தை தமிழ்கிற மொழியே இப்போ அப்படித்தான் பார்க்கபடுது பல பேரால் இங்கிலீஷில் போய் டீ காஃபி அப்படின்னு கேட்டால் கெத்தாக மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் நம்ம கைய்யப்பத்தை கூட இங்கிலீஷில் யாரும் போடுறதுல்ல ச்சீ தமிழில் யாரும் போடறதில்ல இங்கிலீஷில் மட்டும் தான் போடுறாங்க அப்புடின்னா நீங்கள் இங்கி தமிழில் போட்டால் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அந்த மாதிரி கேட்குறாங்க ஏன் நம்ம மொழியில் கையெழுத்து போட்டால் அவமான குறைவாக என்ன நம்ம தாய்மொழி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழிங்க இப்போ யாரும் அதை ஒழுங்கா பயன்படுத்துறதில்ல ஆனால் இப்போ சில நாடுகள் சிங்கப்பூர் மலேஷியா அந்த மாதிரி இடங்களில் தமிழ் இன்னும் பேணி காத்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது சிறப்பாக அங்கே தமிழ் பேசப்பட்டு தான் இருக்காங்க பல பேரால் எங்கள் தமிழ் பேசப்படுது தமிழோடய அருமைகள் புரிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கனால் எட்டு கோடி பேர் தமிழில் பேசுறாங்க ஆனால் இன்னும் தமிழ் அழியிலை தமிழ் உயிரோடு வாழ்ந்துகிட்டிருக்கு சுமார் எட்டு கோடி மக்களிடம் அப்பேர்ப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் இன்னும் அழியாமல் இருக்குது தமிழோடய சிறப்பு பற்றி பல பேர் ஆங்கிலேயர்கள் வந்து ஜியு போப் எடுத்துக்காட்டுக்கு சொல்லப் போனால் அவங்க வந்து பல இலக்கண இலக்கியங்கள் திருக்குறள் அதெல்லாம் படிச்சு பார்த்து ஓ இப்படி ஒரு விஷயங்கள் பல்லாயிரம் முன்னாடி இவ்வளோ அறிவான விஷயங்கள சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்தில் பல பேர் பல இலக்கண இலக்கியங்கள் திருக்குறள் அந்த மாதிரி கருத்து வாய்ந்த பயன்படக்கூடிய பல விஷயங்களை மொழிபெயர்த்து அந்நாட்டு மக்கள்களுக்கும் அந்த அறிவையும் அந்த பழக்கவழக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து அந்த நாட்டு மக்களோடய அறிவையும் வளர்த்துருக்காங்க பல பேர் மொழிபெயர்த்ததுக்கு காரணம் இப்பேர்பட்ட பல விஷயங்கள் நம்ம நாட்டு மக்களுக்கும் தெரியணும் அவர்களும் இதை கற்றுக்கணும் இப்பேர்பட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்குனாச்சும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் நினைச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பல கோடி பேர் தமிழ் பேசிகிட்டுதான் இருக்காங்க இன்னும்